ஹலோ இந்த மாதிரி சர்வீஸ் சென்டருங்களா இல்லை நாங்கள் பூந்தமல்லியில் இருந்து பேசுகிறோம் எங்களோட லேப்டாப் வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது கொஞ்சம் ஹேங் ஆகுது அப்புறம் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்பப்போ ஆஃப் ஆகிடுது கொஞ்சம் எனக்கு வந்து ஓஎல்லும் ஓஎஸ்ஸும் ஆன்ட்டி வைரஸூம் போட்டுக் கொடுக்குறீங்களா இன்ஸ்டால் பண்ணிக் கொடுக்குறீங்களா ஆ சரி கொண்டு வர்றேன் எப்போ கொண்டு வரணும் ஆ சரிங்க சரி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஆமாம் ஆமாம் விண்டோஸ் லெவன் போட்டுக்கங்க கோப்ரா ஃபையா கம்மிலாம் பண்ண மாட்டீங்களா டிஸ்கௌண்ட்டுலாம் இல்லையா

ஆ சரி சரி நான் அப்போது வந்து மண்டே நான் வந்து எடுத்துட்டு வர்றேன் கிண்டியில் தானே சொன்னீங்க ஷோரூமு ஆ சரி சார் தேங்க்யூ